சார் வணக்கம் சார் ஐசிஐசிஐ பேங்க்குங்களா வணக்கம் சார் சார் எனக்கு ஒரு பர்சனல் லோன் தேவைப்படுது அதான் சரி என்னென்ன டாக்குமெண்ட்டு வேணும் அப்படிங்கிறது உங்கள்ட்ட கேக்கலாங்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கேன் சார் நான் பர்சனல் லோன் வந்து ஒரு பைவ் லாக்ஸ் எனக்கு தேவைப்படுது சார்

சார் நான் ஹச்சிஎல் கம்பனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்

சரிங்க சார் சரிங்க சார்

ஆமாம் சார் ம் செரிங்க சார் இப்போ நான் இப்போ ஐசிஐசிஐயில் எனக்கு அக்கவுண்ட் கிடையாது நான் ஐசிஐசிஐயில் புதுசாக அக்கவுண்ட் ஓபன் பண்ணணுமா இல்லை எனக்கு ஏற்கனவே இருக்கிற பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸர் பண்ணிடுவிங்களா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னார் அவங்க உன்ன புதுசாக அக்கவுண்ட் ஓபன் பண்ண சொல்வாங்க அப்படினு சொன்னாங்க அதான் கேட்டேன்

சரிங்க சார் ஓ இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சால்ரி ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற பேங்க்கோடய செக் லீஃப் வேணும் உங்களுக்கு

ஓ ஸ்ஸு ஸ்டேட்மென்ட் வேணும்ங்களா அது ஆன்லைனில் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தா போதுமா அது சரிங்க சார் அதை எடுத்து குடுத்துர்றேன் மேனேஜரோட என்ன வேணுங்க சார் ஓ சரிங்க சார் சரிங்க சார் ஓகே அது வாங்கி குடுத்துடுறேன் ஒரு லெட்டர் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்டிங்கிற மாதிரி வேணும் அவ்வளோ தானே சரிங்க சார் சரிங்க சார் அது எல்லாமே ரெடி பண்ணி கொண்டாந்துடுறேன் சார் இப்போ இதல்லாம் நான் கொடுத்துட்டா எவ்வளோ நாளில் லோன் சாங்சன் பண்ணுவீங்க சார் ஓகே சார் அப்போ நான் இதல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களை நேரில் வந்து பாக்குறேன் சார்